என் காலேஜில் வந்து ஒரு டொண்டி டேஸ்க்கு முன்னாடி ஒரு கலை கண்காட்சின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளேஸ்க்கு கூட்டு போயிருந்தாங்க அங்கே வந்து கலையை பற்றினான நிறையா தெரிஞ்சுகிட்ட நம்ப தமிழ் கலாச்சாரத்தில் வந்து ஜல்லிக்கட்டு கலை மயிலாட்டம் அந்த மேரி நிறையா ஆட்டங்கள் அந்த மேரி நிறையா கலைகளை வந்து கொண்டு வந்துருக்காங்க மக்கள் அதை இன்னுமும் சில மக்கள் வந்து அந்த கலையை அழியக்கூடாதுனு சொல்லிவிட்டு இன்னுமும் அந்த மக்கள் வந்து அதை வந்து மேலும் மேலும் வளர தான் செய்யறதுக்காக அதை எல்லாமே வந்து பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதில் பொய்க்கால் குதிரைன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆட்டத்தை நான் பார்த்தேன் அதில் ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அதை வந்து கலையை வந்து பண்ணி காமிக்கனும் சொல்லி அவங்க பண்ணிட்டுருந்தாங்க அப்போ கூட நாங்கள் யோசிச்சோ இது அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கலையை வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க தமிழ் கலாச்சாரத்தை வந்து இன்னுமும் அழிக்காமல் கொண்டு வந்து காமிச்சுருக்காங்க அப்படி சொல்லிவிட்டு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அந்த நிகழ்வுலாம் வந்து மறக்கவே முடியாது எங்களால்